எனக்குப் பிடித்த சில புத்தக வகைகள் வந்து ஆயிஷா என்னை செதுக்கிய மாணவர்கள் வெண்மை இந்தப் புத்தகங்கள்லாம் ரொம்பப் பிடிக்கும் என் வாழ்நாள் முழுவதும் ஒரு புத்தகம் படிக்கணும் அப்படின்னா ஆயிஷா வந்து படிக்கலாம் இந்த ஆயிஷாங்குற புத்தகத்துல வந்து ஒரு மாணவன் எப்படி இருக்கணுங்குறது தெரியும் அதனால் எப்படியெல்லாம் அந்த ஒரு இதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு செயலை வந்து எவ்வளோ ஆர்வமாக செய்யக்கூடிய தெறமை வந்து இருக்கும் அப்படிங்கறத அந்த புக்கில் வெளிப்படுத்தியிருப்பாங்க இப்போ சமீபத்தில் படித்த புத்தகம் வந்து வெண்மை அது வந்து எதார்த்தமான ஒரு வாழ்க்கைய வந்து கொடுக்கக்கூடிய ஒரு புக்கு அந்த காட்டக்கூடிய விஷயங்கள் இப்போ அது சமீபத்தில் நான் படித்த புக்கு